எங்கள் பகுதியில் இருக்கு அதுமாதிரி போகணுன்னா இப்போ கொஞ்சம் ஃபேமிலியோட நம்ம எல்லாம் எங்கேயாச்சும் வெளியே போகணுன்னா ஒரு காம்போ ஆஃபரில் புக் பண்ணா அதெலாம் நல்லா இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சொல்லுவாங்க அந்த அமௌண்ட் மட்டும் கட்டுனீங்கனா அதில் வந்து நம்மளுக்கு ஃபுட்டு பார்க்கிங்கு நம்மளை கூட்டு போகறதுக்குனு தனியாக ஒரு பிரைவேட்டாக ஒரு ஜீப் ஒன்று வச்சு அந்த ஜீப்பில் ஒரு ஃபேமிலியாக நம்ம எத்தனை பேர் நம்ம புக் பண்ணோமோ அத்தனை பேரையும் கூட்டு போறதாக தனியாகவே ஒரு காரை வச்சு நம்மளை அங்கேயே தனியாக பாதுகாப்பாக கூட்டு போய்விட்டு கூட்டு வந்துருவாங்க அது மட்டும் இல்லாம ஏதாச்சு ஒரு கோயிலுக்கு போகணும் அது பத் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியலன்னா அதுக்கு நமக்கு ஆள் ரெடி பண்ணி தருவாங்க இந்த கோயிலோட சிறப்பு சொல்லுவாங்க இதை எப்போ கட்டிணாங்க இதை எதுக்காக கட்டிணாங்க இது யார் யார் எல்லாம் செஞ்சா இது யார் காலத்தில் வந்துச்சு எல்லாத்தையும் சொல்லுவாங்க கொஞ்சம் அதுவும் நல்லா இருக்கும் ப்ரீ ப்ரீயாகவும் பண்ணுது அரசு அங்கீகாரம் பெற்ற இதெல்லாம் இருக்கு ஆனால் அது வந்து கவர்மெண்ட்காரங்களுக்கும் சொந்தம் தான் அது நம்மளுக்கும் விடுவாங்க ஆனால் அதுலையும் அதுக்கான அந்த கிளீனிங் சார்ஜ்ஜூ அது மட்டும் கொஞ்சம் கேட்பாங்க அது மட்டும் கொஞ்சம் கொடுத்தா போதும் ஆனால் அந்த இடத்தையும் நம்மளும் நம்ம இடத்தமாரி தானே பார்த்துக்குணும் அதனால அது ரொம்ப பிடிக்கும்